இது ஈரோடு கிராமத்து விருந்து ரெஸ்ட்டாரண்ட்டுங்களா நாங்கள் வைஷ்ணவி பேசுகிறேங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆடருக்காக தான்ங்க கால் பண்ணியிருக்கோம் ஓகேங்க இன்னைக்கி என்னென்ன மெனுவில் எது வந்துவிட்டு அவைளபிலில் இருக்குதுங்க அப்படிங்களா ஓகே இப்போ நாங்கள் ஈரோடு கிள்ளு கறி இப்போ அதிகமாக நாங்கள் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறிங்களா இனிப்பாக இருக்குமா இ இது எதனால் அது ஃபேமஸாக இருக்குது ஓ அப்படிங்களா அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் இருக்கமாதிரி நீங்கள் தனியாக பண்ணி தர முடியுமா ஆ அப்படிங்களா நாங்கள் ஒரு நாலு பேர் லன்ச் வந்துவிட்டு ஒரு டூ ஓ க்ளாக் அப்படிங்கும்போது எங்களுக்கு தேவைப்படுது இல்லை டோர் டெலிவரி தான்ங்க பண்ணணும் நான் உங்களுக்கு வந்துவிட்டு இதான் உங்கள் வாட்ஸப் நம்பர் அப்படினா நான் என்னுடைய இதல்லாம் உங்களுக்கு அமுச்சிவிட்றேன் டீட்டைல்ஸுலாம் ஓகேங்க ஆன்லைன் பேமண்ட் இருக்குதுங்களா இல்லை டெலிவரி மேன் வந்தால் அவங்ககிட்ட கூட கொடுக்கலாங்களா அப்டிங்ளா ஓகேங்க இப்போ டெலிவரி மேனுக்கு நம்ம ஏதாவது ரேட்டிங்ஸ் அதுமாதிரி கொடுக்குற மாதிரி ஆப்புங்களா இல்லை வந்துவிட்டு நார்மலாக இருக்கிறதானுங்களா ஓகேங்க இன்னைக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் நீங்கள் இது வாங்குனீங்கன்னா நாங்கள் இதை தருவோம் அப்டின்னு ஏதாவது இருக்குதுங்களா ஓகேங்க ஸ்டாட்டர்ஸில் எது நல்லாயிருக்குங்க ஓகேங்க அப்படிங்களா ஓகே எனக்கு வந்துவிட்டு ட்ரிங்க்ஸில் வந்துவிட்டு சூப்ஸ் எல்லாம் இருக்குதுங்களா இந்த நண்டு சூப்பு அது மாதிரி ஏதாவது சூப்ஸ் கொடுத்துடுங்க ஓகேங்க நான் ஆடர் பண்ணட்டுங்களா

ஓகேங்க நான் என்ன வேணுங்கிற இதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஓகேங்க எனக்கு வந்துவிட்டு இ கிள்ளு கறி வந்துவிட்டு எக்ஸ்ட்ரா பெப்பரோடு கண்டிப்பாக வேணும்ங்க ஓகே மினரல் வாட்டரும் கொடுத்துடுங்க ஏன்னா நாங்கள் இங்கே வந்துவிட்டு ஆஃபீஸில் இல்லை நான் இங்கே வெளியே சாப்பிட போகிறோம் அதனால் வந்துவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வாட்ரு அப்டிங்கிறது தேவைப்படும் மினரல் வாட்டர் ஒரு ரெண்டு பாட்டில் கொடுத்துடுங்க ஓகேங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்டாட்டர்ஸுக்கு வந்துவிட்டு நண்டு சூப்போடு கொடுத்துடுங்க அதுக்கப்றம் ஐஸ்க்ரீம் இருக்குதுங்களா ஓகே ஃபேமிலி பேக்கில் ஒன்று அருண் ஐஸ்க்ரீமில் ஒன்று கொடுத்துருங்க இல்லை வேணாம்ங்க ம் தேங்க்ஸுங்க